பைக்கை வந்து ஒரு டஸ்ட்டும் படாமல் நல்லா தொடைச்சிக்கின்னு தொடைச்சிக்கின்னு வீட்டில் ஒருத்தராக பார்த்துக்கின்னு தினமும் அதை எடுத்து ஓட்டிக்கின்னு பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் ரொம்ப தூரம் போக சொல்ல ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்டியே வீட்டில் இருக்கிறவங்கள்லாம் வழி அனுப்பி வைப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும்